வெல்கம் மேம் பூர்விகா மொபைல்ஸ் ம் சொல்லுங்க மேம் ஆ ஓகே அதாவது மேம் இப்போது எங்கள்க்கிட்ட அவைலபிளாக இருக்கிறது வந்து வீவோ ரியல் மீ ஒன் ப்ளஸ் ஆப்பிள் ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ இருக்குது மேம் எந்த மாதிரி எதிர்பார்க்கிறீங்க ஏன் மேம் ஃபைவ் ஜி வந்துருக்குது மேம் சொல்லுங்க ஆ ஆப்பிள் அண்டு வீவோ ரியல் மீ இதெல்லாம் வந்திருக்கு மேம் நீங்கள் வந்து ஆன்ட்ராய்டு ஓஎஸ் எதிர்பார்க்கிறீங்களா இல்லை ஐஓஸ் எதிர்பார்க்கிறீங்களா ஆப்பிள் ஐஃபோன் ஓகே மேம் அது வந்து பேட்ரி முன்னூற்றி இரநூறு மூவாயிரத்து இரநூறு எம்ஏஹெச் இருக்குது அப்புறம் வந்து டுவெல் மெஹா பிக்ஸல் தென் சிக்ஸ்டீன் ஜிபி எயிட் ஜிபியில் இருக்குது வேறு என்ன எதிர்பார்க்கிறீங்களா வேறு மொபைலா வீவோ ஒய் ஃபிஃப்டீனிருக்குது ஃபைவ் தேர்டீன் ஆ கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும் மேம் டுவெல் மெஹா பிக்ஸல் பேட்ரி லைஃப் நல்லா லைஃபு ஐஓஸ்க்கெலாம் ஆ இல்லை மேம் எதுவும் இப்போதைக்கி சார்ஜர் ஹெட் செட் இதெல்லாம் அவைலபிளாக இல்லை ஆப்பிள் பொருத்தவரைக்கும் எல்லாம் நீங்கள் தனியாக வாங்கிக்கிற மாதிரிதான் இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு நல்லா லைஃப் டைம் இருக்கும் ஆப்பிள் பொருத்தவரைக்கும் பெட்ரான ஃபோன்ஸ் எதில் மேம் எதிர்பார்க்கிறீங்க ஐஓஸ்ஸில் எதிர்பார்க்கிறீங்களா இல்லை ஆன்ட்ராய்டு அந்த மாதிரி எதிர்பார்க்கிறீங்களா ஒன் ப்ளஸ்ஸா ஆ இருக்குது மேம் மாடலெலாம் இருக்குது மேம் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்திங்னா நாங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுவோம் ஆ இஎம்ஐ ஆஃபரும் இருக்குது ரெடி கேஷும் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இஎம்ஐயா ரெடி கேஷா இஎம்ஐ பண்ணுன்னால் ஆப்பிள் ஐஃபோன் ஃபோர்டின் புரோ வந்து ஒரு ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் வருது அப்படி பார்த்திங்னா நீங்கள் வந்து மாதம் கட்டுறீங்ளா இல்லை ரெண்டு மூணு மாதம் அப்படி கட்டுறீங்ளான்ட்டு உங்களோட மந்த்லி மந்த்லி கட்டுறீங்ளா மந்த்லி மந்த்லி கட்டுறீங்னா ஒரு ஃபைவ் ஹன்ரெட் ஃபைவ் ஹன்ரெடாக கட்டிடலாம் அது வந்து ஒரு டூ இயர்ஸ் அந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட் வீக் வாங்க கடை வந்து காலைலருந்து ஈவினிங் இருக்கும் சண்டே மட்டும் லீவு பாக்கி நாளெலாம் இருக்கும் வந்திருங்க ஆ தேங்க் யூ மேம்